ஆ ஹலோ மேடம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்ஷன் நடக்குது அதுக்கு கொஞ்சம் மளிகை பொருளெல்லாம் வேணும் வே மொத்தமாக ஒ ஒரு அமௌண்ட்டு எல்லாம் செலவும் சேர்த்து எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கொட்டேசன் கொடுக்குறீங்களா ஆ நான் தானுங்க மேடம் இப்போ ஒரு ஒரு ஒரு ஃபங்ஷன் மாதிரியா ஒரு ஃபங்ஷ்

அதுதான் மேடம் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஃபங்ஷனால் ஒரு இருநூறு பேர் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும்ன்னு வைங்களேன் ஆ ஆ சரிங்க மேடம் இப்போ வந்துட்டு இப்போது இப்போ ஒரு சமையல்காரர் வைச்சு பண்றோனால் அதுவந்து லிஸ்டு போட்டு கொடுத்துதான் நம்ம பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு என்ன ஆகும் இப்போ ஒரு இர இருநூறு பேர்த்துக்கு ஒரு

பத்து பாஞ்சாயிரம் ருபா ஆகுங்களா சரி சரிங்க நான் அதுக்கு கோ அதுக்கு கீழே எதாவது பண்ணமுடியுமா ஆமாங்க எதாவது நீங்களே டோர் டெலிவரி பண்ணிடணும் சரிங்க மேடம் சரி ஓகேம்மா